ஹலோ செஞ்ஜோசோப் ப்ரின்ஸ்பல்லாங்க

ஆ மையா மை சன்னு டென்த்து முடிச்சுருக்கான் மேம் ஆ ஃபோர் எயிட்டி மார்க்கு ஆ அதான் உங்கள் ஸ்கூலில் சேர்க்கலாம் அப்படின்ட்டு இருக்குகிறோம் ஆ ஓகே மேம்

சரி மேம்

சரி மேம்

ஓகே மேம் எங்களுக்கு ஏ ம் பையன் வந்து ஏ ஒன் தான் மேம் கேட்குறான் கடைக்கும்ல ஓ சரி சரி அங்கே ஃபெசிலிட்டிஸ்லாம் என்னென்ன மேம் இருக்குது ஆ கடலூரு ம் சரி மேம்

சரிங்க மேம்

ஓகே ஓகே மேம் ம் ம் வேறு ஹாஸ்டெல்ஸ் ஃபெசிலிட்டிஸ் மேம் ஆ கேன்டீனெல்லாம் கேன்டீன்லாம் உண்டுல்ல மேம் கேன்டீன் கேன்டீன் வசதிலாம் உண்டுல உள்ளேயே சரி மேம் சரி மேம் வேறு பஸ்ஸு டேஸ் ஸ்காலரா ம் ஆ சொல்லுங்கள் மேம் சொல்லுங்கள் மேம் ஓகே மேம் சரி ஓகே மேம் வேறு என்ன வேறு என்ன எக்ஸாம் தவிர வேறு என்ன ஆ என்ன வேறு எதுவும் சரிங்க மேம்

சரிங்க மேம் வேறு ஆ ஃபோட்டோ இன்னும் சரிங்க மேம் ஃபோட்டோ வேணுமோ ஓகே ஓகே மேம் ஆ சரிங்க மேம் ஆ ஓகே மேம் ஆ சரி ஆ இல்லை மேம் வேறு எதுவும் இல்லை மேம் காலையில் மார்னிங் வந்து பார்க்குறேன் மேம் ஓகே தேங்க் யூ மேம்